எனக்கு உலகத்தில் தஞ்சாவூர் போகணும்னு தான் ரொம்ப ஆசை சின்ன வயசில் ஒரு டைம் போய்ருக்கேன் ஆனால் இப்போ அங்கே போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா அங்கே இருக்க அந்த தஞ்சை பெரிய கோவிலோட சிறப்புதான் காரணம் அங்கே எப்படி அவ்வளோ பெரிய கோவில எந்த கட்டுமான வசதியில் அந்தக்காலத்தில் கட்டினாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து அதை தெரிஞ்சிக்கணுங்கிற விருப்பம் எனக்குள்ளே ரொம்ப இருக்கு ஆனால் அதுக்கான விடை வந்து இன்னும் எனக்கு மட்டும் இல்லை யாருக்கும் தெரியலை அதோடு அந்த கோபுரத்தோட நிழல் வந்து இன்னும் கீழே விழுகிறதில்ல அந்த ஒரு கட்டுமான புத்தி வந்து அவங்க தமிழர்களுக்கு எப்படி கெடைச்சிச்சி அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் மைண்டு வந்து எனக்குள்ளே இருக்கு அதனால் எனக்கு தஞ்சாவூர் போகணும்னு ரொம்ப ஆசை மேலும் ராஜராஜசோழன் வந்து எப்படி அந்தமாதிரி அந்த கோவில கட்டணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு அந்த கோவில்ல எத்தனையோ பேர் பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து வேலை செஞ்சுருக்காங்க இறைவனுக்கு வந்து நெய்வேத்தியம் வந்து படைக்கிறாங்க அங்கே இறைவன் வந்து எவ்வளோ சிறப்பாக இருக்காங்களோ அதே சிறப்பை அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்க நந்தி பகவான் வந்து இருக்கார் அதுவும் எந்த கோயில்லேயும் அந்தமாதிரி சிறப்பு கிடையாது தஞ்சாவூரில் தான் அந்த அந்தளவுக்கு சிறப்பு இருக்கு தஞ்சாவூரில் அந்த கோவிலோட சிறப்பை சொல்கிற மாதிரி தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை கோபுரத்துக்கும் அந்த பொம்மைக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கு இப்போ ஆடினா எல்லா பக்கமும் சுற்றி வர்ற மாதிரி உருண்டையாக இருக்கிற பொம்மை தான் உண்மையான தஞ்சாவூர் பொம்மை ஆனால் இப்போ சில பொம்மைகள் வந்து எப்படி விற்கப்படுது அப்படின்னா தலையை மட்டும் ஆட்டிட்ருக்கிற மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது வந்து விற்கிறாங்க ஆனால் அது வந்து தஞ்சாவூர் பொம்மை கிடையாது உண்மையாக அந்த கீழே வந்து எந்த காலும் இல்லாமல் உடனடியாக எந்த பக்கம் தள்ளினாலும் சுற்றி சுற்றி வந்து ஒரே இடத்துல நிற்கிதோ அதுதாங்க உண்மையான தஞ்சாவூர் பொம்மை அதெல்லாம் போய் அங்கே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு ரொம்ப இருக்கு தஞ்சை பெருவுடையார் கோவிலு அப்புறம் கங்கைகொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் என்ன எவ்வளோ சொல்கிறது அப்படின்ற இல்லாத அளவுக்கு சொல்லிட்டே போகலாம் அந்தளவுக்கு நிறைய இடம் தஞ்சாவூரில் இருக்கு எங்கே எனக்கு அங்கே போகணும்னு ரொம்ப ஆசை இந்தமாதிரி விஷயத்தில் தஞ்சாவூர் கோவிலுக்கு உள்ளே போய் போய்ட்டோம் அப்படின்னா அங்கேருக்குற ஒவ்வொரு கல்வெட்டும் தூணும் அவ்வளோ செய்திகளை வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் அதை அதை பாக்கறதுக்கு ஒருநாள் பத்தாதுங்க எல்லா தூண்லேயும் ஆயிரக்கணக்கானரோட வேலைப்பாடு வந்து இருக்கு கோவில சுற்றியும் சின்னச்சின்ன நந்திங்க வந்து அங்கே அமைச்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அங்கே பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தஞ்சாவூர் போகணும்னு சொல்லிட்டு நான் நெனைச்சிருக்கேன்